நாங்கள் புகைப்படம் எடுக்க வந்து நாங்கள் செல்ஃபி எடுக்கவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கவோ நான் வந்து அதிகமாக பயன்படுத்திக் கொள்வது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் தான் ஏன்னால் எங்களுக்குப் போதுமான வசதி இல்லாததுனால் நாங்கள் மொபைல்லியே வந்து ஃபோட்டோ எடுத்துடுவோம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நாளாக இருந்தாலோ இல்லை பேபி ஷவர் இல்லை ஹோம் செரிமனி இல்லை ஃபெஸ்டிவல் செரிமனி எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்து ஃபோன் தான் பயன்படுத்துவோம் ஏன்னால் அதிக க்வாலிட்டி கொண்ட ஃபோ கேமராஸ்லாம் வாங்கற தகுதி எங்களுக்கு கிடையாது அதனால் நாங்கள் ஃபோன் வாங்குவோம் ஃபோனில் வந்து அதில் வந்து நெ தெ என்னென்ன ஹேப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஆப்ஸுமே டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம் அந்த ஆப்ஸை பயன்படுத்தி எங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஹெச்டியாக பண்ணுறது நார்மல் ஜேபிஜேயில் இருந்து ஹெச்டியாக மாற்றுறது இந்த மாதிரி எல்லாமே மாற்றுறதுக்கான ஹேப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம் அப்புறம் இன்னும் எங்களுடைய பியூட்டி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறத்துக்கு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம் ஃபோன் வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும் ஏன்னால் கேமராவை எல்லாத்தாலையும் நம்மளால் எடுத்துட்டுப் போக முடியாது இப்போது ஃபோனாக இருந்ததுன்னால் நம்ம ஜோப்பியில் போட்டுட்டு போயிடலாம் பேண்ட்டில் போட்டுட்டு போயிடலாம் அப்படியே கிணத்துல குளிக்கிறது ஸ்விம்மிங் பண்ணுறது ஃபோட்டோ எடுக்கணுன்னாலோ இல்லை வீடியோ எடுக்கணுன்னாலோ அழகா அதுக்கு அந்த மேலே கலர் க ஒயிட் பேப்பர் கட்டிக்கிட்டால் கூட ஜிப் போட்டுக்கிட்டால் அது தண்ணியில் கூட நம்ம குதிக்கலாம் அழகா அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும் பட் கேமரா நம்மளை அந்தளவுக்கு ஒரு யூஸ் பண்ண முடியாது நம்மளுடைய கலர் இன்னும் நம்மளுடைய அழகு எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹேப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அது ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும் அதை பயன்படுத்தி எங்களுடைய அழகு எங்களுடைய நேச்சுரல் அழக விட நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் க்யூட்டாக அழகா லட்சணமாக மாறிவிடுவோம் பதினாறு செல்வமும் பதினாறு அழகும் எங்களுக்குள்ள வந்துடும் ஸோ கேமரா வந்து எங்களுக்கு வந்து பெட்டர் கிடையாது ஓகே எங்களுக்கு கேமராவை விட எங்களுக்கு ஃபோன் தான் எங்களுக்கு ரொம்ப பெட்டர் ஏன்னால் ஃபோனில் வந்து செல்ஃபி எடுக்கும் போது கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டும் நாங்கள் வந்து டார்க்காக இருந்தால் கூட எங்களை ஃபேஸ் வந்து நல்ல ப்ரைட்டாக காட்டும் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஃபோன் தான் சரிப்பட்டு வரும் ஃபோன் வந்து ரொம்ப சூப்பர் பெட்டர் தென் கேமரா